எங்கள் பகுதியில் யானைகளை பாதுகாக்க நாங்கள் திரைசீலை அமைக்கிறோம் அகலமான குழிகளை நோண்டி அருகாமையில் தண்ணீர் கிடைக்க தண்ணீர் தொட்டி அமைத்து தருகிறோம் அதேபோல் வந்து வயல்களை பொதுவாக யானைகள் காட்டு பன்றிகள் பெருச்சாளிகள் கிழங்கு வகையான பயிர்களை நாசம் செய்கிறது அந்த கிழங்குகள் வாழை தென்னை போன்ற பயிர்களை நாசம் செய்வதால் இதை நாங்கள் பாதுகாப்பாக வைக்க ஒரு தகர டப்பாவை வைத்து சத்தத்தை எழுப்பி கொண்டு வைக்கிறோம் இந்த திரைசீலையை வைத்து அது கலர் கலரான திரைசீலை இருப்பதால் அதை பார்த்து மிருகங்கள் வருவதில்லை அது அதிலிருந்து எங்களோட பயிர்களை காப்பாற்றுகிறோம்